இப்போ வந்துங்க சேலம் அப்படிங்கற இதில் வந்துங்க சேலத்து மாம்பழமுன்னால் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்தமாதிரி திருநெல்வேலி போனமுன்னால் அல்வா பேமஸ்ஸு வந்துங்க இது காஞ்சிபுரம் போனமுன்னால் பட்டு புடவை பேமஸ்ஸு இந்தமாதிரி திருச்செந்தூர் போனமுன்னால் திருச்செந்தூர் போகிறது அம்சமா நல்லாயிருக்கும் இந்த கடலில் குளிக்கிறது சாமிக்கு நல்லா போய் தரிசனம் பார்க்கறது அது எல்லாமே நல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகன்னால் மதுரை மீனாட்சி அம்மாவும் நல்லா அம்சமாக நல்லா இருப்பாங்க மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மல்லின்னால் அது ஒரு பேமஸ்ஸான ஊருதாங்க மதுரையில் அப்பறம் வந்துங்க திருச்செங்கோ இங்கே வந்துங்க திருச்செங்கோடில் இது திருச்செங்கோட்டு மலை ச இதுவுமே நல்லா பேமஸ்ஸான சக்தி வாய்ந்த தெய்வந்தான் அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நகைகள் அப்படிங்கறது வந்து திருச்செங்கோடில் நல்லா தரமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுமாதிரி ஈரோடு அப்படின்னா இந்த மஞ்சள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்பாங்க இதுமாதிரி ஈரோடு ஜவுளியும் நல்லா இருக்கும் அப்படின்பாங்க இதுமாதிரி திருப்பூர்லேயும் ஜவுளிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ராமேஸ்வரத்திலிமே ஒரு சி அதுவும் நல்லா சக்தி வாய்ந்த ஒரு தெய்வந்தான் நல்லா இருக்கும் அதுவும் சாமி பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து பார்ப்போம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ஆயிடுங்க பார்க்குறக்கு அப்படின்னு அது ஒரு அது ஒரு சக்தி வாய்ந்ததுதான் இந்தமாரி இந்த ஒம்பது நவ கிரக கோயில்கள்லாம் போகிறது அது நல்ல ஒரு பேமஸா ஒரு சி இதா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு ஒரு ஒரு மணிநேரம் அங்கங்கே ஒரு ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ஆகுங்க அது நல்லா சிறப்பாக நல்லா இருக்கும் அந்த கோயில்களும்மா எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும்